இது அதாவது நம்ம ஆத் ஆற்றுல போய் குளி குளிக்கிறதுனால நம்ம நீச்சல் அடிச்சு நல்லா குளிக்கலாம் அது ஒரு சந்தோஸமாக இருக்கும் நம் மன அமைதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அது உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் நீச்சல் அடிச்சு குளிக்கும் போது இப்போல்லாம் வந்து யாருக்குமே அப்படி போகறதே கிடையாது நீச்சல் அடிச்சு குளிக்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் நீச்சல் அடிச்சு குளிச்சால் நல்லா நல்லா இருக்கும் இப்போ வந்து நீச்சல் அடிக்கிறதையே எல்லாரும் என்னன்னா துட்டு கொடுத்து பசங்களை வந்து வெளியில ஸ்விம்மிங் ஃபூல் கூட்டிகிட்டுப் போகறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும் போது நம்ம நார்மலாக இந்த வாய்க்கால் ஆறு அந்த மாதிரி இடத்துல நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதனால அந்த பிள்ளைங்களுடைய ஒரு ஒரு மனபாரங்கள் குறைய வாய்ப்புருக்கு அந்த பிள்ளைகளாண்ட அதனுடைய ஒரு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே அந்த பிள்ளைங்கள் அதை கற்றுக்குடுவாங்க நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை